கால்நடை வளர்ப்புன்னு பார்த்தம்னாங்க இது மாடு ஆடு மாடு இதெல்லாம் வந்து வளர்க்குறதுனால ஒரு சவாலான விஷயந்தான் அதுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும் மழைக்காலத்துல வந்து கொஞ்சம் நனையாம பார்த்துக்கணும் வெயில் அதிகமாக அடித்தாலும் வந்து அதுக்கு இதாருக்கும் அதுக்கு தகுந்தமாதிரி அப்பப்போ டாக்டரை வரச்சொல்லி அதுக்கு ஊசி போட்டு அத பராமரிச்சிகிட்டு வந்தம்னால்தான் கால்நடையில் வந்து நன்றாக இருக்கும் அதுக்கு தீவனம் த தவிடு பிண்ணாக்கு இந்தமாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி போடுகிறது அந்தமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கரெக்டாக செஞ்சமுனால்தான் மாட்டுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு எதுன்னு பார்த்து கொஞ்சம் அதுக்கு தகுந்தமாரி பண்ணணும் அதுமாதிரிலாம் பண்ணணும்னாத்தான் வந்து அது கால்நடைகளை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் நம்ம வெளியூர் போகணும் அப்படின்னா வந்து அதை சும்மா போட்டு போக முடியாது அதுக்கு யாராவது ஒருத்தர் ஆள் கூலி ஆள் வரச்சொல்லி அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இந்தந்தமாதிரி இந்தெந்த நேரத்துக்கு தீனி அறுத்து போடணும் தீவனம் கொடுக்கணும் இந்த டைமுக்கு வந்து அதுக்கு தண்ணி கொடுக்கணும் மழை பேஞ்சதுனால் வந்து வெளியில் கட்டக்கூடாது கொண்டே கொட்டாயில் கட்டணும் நனையாம பாதுகாப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி இதுபண்ணி விட்டுதான் வந்து நம்ம வெளியூர் போறமாதிரிருக்கும் இல்லைனாக்கா வந்து அதுக்கு கரெக்டான ஆள் வரல அப்படின்னா வந்து நம்ம போகிறதுக்கு சிரமந்தான் அதுதான் கால்நடை வந்து ஒரு நாள் ஒரு காலையிலருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்கலைனா வந்து அதுக்கு தீவனம் தண்ணி இந்தமாதிரிலாம் இல்லையினால் அதுக்கு ரொம்ப தொந்தரவாகதான் இருக்கும் அதுக்கு தகுந்தமாதிரி ஆள்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டுதான் வந்து நம்ப வெளியூர் போறமாதிரிருக்கும் அந்தமாதிரி சம்பவங்கள்லாம் வந்து ஒரு இதுதான்